ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்க நான் இந்தமாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் நீங்கள் இங்கே வந்துவிட்டன்னு சொன்னீங்க பட் என்னால் பார்க்க முடியிலை நான் வந்து கரெக்டாக ஜனப்ரியா மார்க்கெட் இருக்கு இல்லையா ஜனப்ரியா நியூ மார்க்கெட் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்ல அங்கேதான் நின்றுக்கிட்ருக்கேன் நீங்கள் கரெக்டாக வந்தீங்க அப்படினா என்ன கூட்டிகிட்டு போயிர்லாம் ஆனால் நீங்கள் எங்கள் நிற்கிறீங்கன்னு தெரில பட் நீங்கள் அனுப்பி இருக்க லொக்கேஷன் கரெக்டாகதான் இருக்கு அந்த இடத்துக்கு வாங்க நான் அங்கேதான் நிற்கிறேன் அங்கேதான் நான் இருக்கேன் வந்து கூட்டிகிட்டு போகலாம்